ப்ராட்பேண்ட் சர்வீஸுங்களா எங்கள் வீட்டுக்கு வைஃபை நெட்வொர்க் போடணுங்க அதாங்க எவ்வளோ ப்ளானில் இருக்குது என்ன ஏது எந்த ப்ளான் போட்டால் நல்லா ஸ்பீடாக நெட்டு ஒர்க் ஆகும் அந்த மாதிரி டீட்டைல் கேட்குறதுக்கு தான் கால் பண்ணியிருந்தேன் ஆ ஃபைவ் ஜி கூடயும் போட்டிருலாங்க அதில் நம்ம எனக்கு எங்கள் ஏரியாவில் வந்து இந்த ஏர்டெல்லு ஜியோல்லாம் கொஞ்சம் நல்லா கவரேஜ்ஜு கிடைக்கும் சரிங்க ம அது நீங்களே வந்து ஆளெலாம் வைச்சு போட்டுக் கொடுத்துருவீங்கல்ல ஒரு மாதத்துக்கு எவ்வளோ பில்லு கட்டணும் என்ன டீட்டைல்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துருவீங்கல்ல சரிங்க எனக்கு அட்ரஸ் வந்து மதுரை மதுரை காமராஜர் தெருவில் அட்ரஸ்ஸு அந்த ஏரியாவில் கவரேஜு உங்களுக்கு வருமா சரிங்க இப்போது நாங்கள் இப்போ ம புக் பண்ணிணா எத்தனை நாளில் வந்து மாட்டி விடுவீங்க ஒரு வாரத்தில் வந்துடுவீங்களா எல்லாமே நீங்களே கம்ப்ளீட்டாக செட் பண்ணி கொடுத்துருவீங்க சரிங்க சப்போஸ் அதில் நெட்வொர்க் கனெக்ஷன் ஏதாவது வருது எரர் வந்தது அது மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவும் ரைஸ் பண்ணிணா உடனே வந்து பார்த்துருவாங்களா உங்கள் ஆளுங்கள் வந்து பார்த்துருவாங்களா சரிங்க சரிங்க

சரிங்க இப்போ அதுக்கு வ ஃபைவ்ஜீயோட அந்த ஸ்பீடில் வந்து நல்லா இப்போ டாப் ஸ்பீட் போட்டால் எவ்வளோ ப்ளானுங்க வரும் எது எது எவ்வளோக்குள்ளங்க வரும் அது சரிங்க எத்த அது எத்தனை இதில் கனெக்ட் பண்ணிக்கலாங்க டிவி மொபைலு லேப்டாப்பு எல்லாத்துலையும் கனெக்ட் பண்ணிக்கலாங்களா இல்லை டிவியில் மட்டும்தான் பண்ண முடியுமா எல்லாத்துலையுமே கனெக்ட் பண்ணிக்கலாங்களா ஸ்பீடு எதும் குறையாதுங்களா மூணுத்துலையும் கனெக்ட் பண்ணிணா

வேறு இதில் வேறு எதுவும் அடிஷனல் ப்ளான் எதுவும் இருக்குதுங்களா ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் ப்ளான் இந்த ஒ ஒரு மாதத்துக்கு போடுறது இல்லை மொத்தமாக மூணு மாதம் நாலு மாதத்துக்கு ஒன்றா போடுகிற ப்ளானு அந்த மாதிரி எதுவும் பிளான் இருக்குதுங்களா சரிங்க எத்தனாம் தேதிக்குள்ளே பில் டேட்டு வருங்க மொதல் வாரத்தில் வருமா இல்லை மாதக் மாதக் கடைசியில் வருமா இல்லை நடு மாதத்துல வருங்களா பில் தேதி ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்துடுங்களா சப்போஸ் ஒரு ஒரு மாதத்துல பில்லு எது ஏதும் டிலே ஆகுது அப்படின்னா எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுவீங்க ஃபெனால்ட்டி போடுவீங்க சரிங்க அது அந்த மாதத்துலியே கட்டிவிட்டா அடுத்ததில் பில் ஆட் பண்ண மாட்டாங்க ஃபெனால்டி எதுவும் ஆட் பண்ண மாட்டாங்க சரிங்க நான் இப்போது அதில் ப்ராட்பேண்டில் இருந்த டிவைஸ் எல்லாமே நீங்களே கொடுத்துருவீங்கல்ல நாங்கள் எதுவும் தனியாக ஒயரிங் இதெல்லாம் இந்த மாதிரி எதுவும் வாங்கி வெக்கணும்மா இல்லை நீங்களே எல்லாம் ஒன்றா வரும் போது எல்லாமே கொண்டு வந்துடுவீங்களா எல்லாமே நீங்களே கொண்டு வந்துடுவீங்க சரிங்க சரிங்க இப்போ நீங்கள் கனெக்ஷன் கொடுத்து இப்போ அடுத்த இதிலேயே வந்து நெட்வொர்க் ஆக்டிவேட் ஆய்டுங்களா இல்லை அதுக்கப்புறம் எதுவும் வெயிட் பண்ணணுங்களா இத்தனை நாள் வெயிட் பண்ணணும் அந்த மாதிரி எதுவும் கனெக்ஷன் இருக்குதுங்களா ம் சாய்ந்தரக்குள்ளே க்ளியர் ஆயிடுங்களா இல்லை க க்ளைமேட்டு வந்து எதும் மாறுது அந்த அதில் மழைக்காலம் அந்த மாதிரி உள்ளது நெட்வொர்க் எதும் டவுன் ஆகுமாங்க இல்லை அதிலேயே இது ஆயிடுங்களா சரிங்க சரிங்க இப்போ எனக்கு இப்போ போடுற கனெக்ஷனுக்குப் பக்கத்திலியே வந்து நெட் பாக்ஸ்லாம் வைச்சுருவீங்கல்ல சரிங்க சரிங்க ஆ சரிங்க ஓகே